ம் பழமெல்லாம் என்னங்கண்ணா ரேட்டு இல்லை வீட்டில் ஒரு விசேஷம் வைச்சிருக்குறோங்க பிள்ளைக்கு வளைகாப்புங்கண்ணா அதான் பழமெல்லாம் கொஞ்சம் ஹோல்சேல் ரேட்டில் கெடைச்சா வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன்ங்கண்ணா ஒரு பழம் அண்ணா ஆப்பிளு ஆரஞ்சு மாதுளம்பழம் இதெல்லாம் என்னங்கண்ணா ரேட்டு கொஞ்சம் சொன்னிங்கன்னா வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும்ங்கண்ணா கிலோ ஆப்பிளு என்னங்கண்ணா ரேட்டு எல்லாம் கேஜ் ஆ ஆ சரிங்கண்ணா ஆ ஆ கிவி பழம் என்னங்கண்ணா ரேட்டு வருது ஆ ஆ சரிங்க அண்ணா எல்லாமே ஏன்னா வீட்டில் விசேஷம் வச்சிருக்குறதுனால எல்லா பழமும் வாங்க வேண்டிய சூழ்நிலைங்கண்ணா பழமெல்லாம் கொஞ்சம் என்ன ரேட்டுன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்தமாதிரி பண்ணிக்கலாங்கண்ணா

ம் சரிங்கண்ணா ம் மாதுளம்பழம் என்ன ரேட்டுங்கண்ணா மாதுளம்பழம் எரநூற்றி ஐம்பதுங்களா இல்லை கொஞ்சம் எனக்கு ரேட்டு மட்டும் சொன்னிங்கன்னா எனக்கு பழமெல்லாம் வாங்க கொஞ்சம் வசதியாக இருக்கும்ங்கண்ணா நாங்கள் அதனால தான்ங்கண்ணா உங்கள் கடைக்கு வந்திருக்குறோம் அதனால தானே உங்கள் கடையை தேடி வந்திருக்குறோம் சரிண்ணா ஓகேங்கண்ணா அண்ணா சரிண்ணா சரிண்ணா எல்லாத்துலேயும் ஒரு ஒன்றரை கிலோ கேஜி பேக்கிங் பண்ணிடுறீங்களா ஆரஞ்ச் ஒன்றரை கிலோ மாதுளம்பழம் ஒரு ரெண்டு கிலோ போட்டுருங்க அன்னாசி பழம் ஆஃப் கேஜி போடுங்கள் மற்றதுலேல்லாம் எல்லாத்துலேயும் ஒரு ஒவ்வொரு கேஜி போட்டுடுங்கண்ணா மற்ற இருக்கிற பழத்தில் எல்லாத்துலேயுமே போட்டுருங்க ஒவ்வொரு கேஜி போட்டுட்டு அமௌண்ட் என்னென்னு சொல்லுங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஆ சரிங்கண்ணா என்னங்கண்ணா ரேட்டு வருது அதை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமான்னு பாருங்களேன் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க இல்லைங்க அது முப்பது கேஜி வருதுங்களா சரிங்கண்ணா சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா பாருங்கள் நான் மற்ற கடையில் விசாரித்ததுக்கு உங்கள் கடையில் எல்லாம் நல்லாயிருக்குதுன்னு சொன்னாங்க ரேட்டும் பரவாயில்லைனு சொன்னாங்கண்ணா அதனால் தான் உங்கள் கடையை தேடி நாங்கள் வந்தோம்ங்க ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா நான் சொன்ன லிஸ்ட்டில் எல்லா பழங்களும் கொஞ்சம் பேக் பண்ணிடுங்க எனக்கு டோர் டெலிவரி பண்ண முடியுமாங்கண்ணா சரிங்கண்ணா சரி நான் சொன்னதை கொஞ்சம் பேக்கேஜ் போட்டுருங்க போட்டுட்டு எனக்கு வண்டி மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்கண்ணா ஆ சரிங்கண்ணா சரிண்ணா ஆ சரிங்கண்ணா சரிண்ணா பணம் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியே கொடுத்துட்றோங்கண்ணா நாங்கள் டைரெக்ட்டாவே வர்றோம்ங்க ம் ஆமாங்கண்ணா ஆ ஆ ஆ சரிங்க ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்க ஆ சரிங் ஆ சரிங்கண்ணா ம் சரிங்க ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்க